சுயஉதவிக்குழு அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னால் வந்து அது பெண்களுக்கு லோன் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சின வந்து பார்த்தோன்னா எமெர்ஜென்சிக்கு அமௌண்ட்டு அப்போ அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சின அப்படின்னா அதை பெண்களால் ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது சுயஉதவிக்குழு அப்படிங்கறது ஒரு பெஸ்ட்டான நல்ல ஒரு நல்ல விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் லோன் எடுத்து அதை வச்சு சொந்தமாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது மூலிமா நிறைய பேற்றுக்கு வேலை வாய்ப்பு தரலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பியூட்டிஷியனாக நீங்கள் மாறலாம் அடுத்ததாக நீங்கள் ஒரு தையல் மிஷின் போட்டு துணி தைக்கிற அந்தமாரியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒரு டீச்சராக வந்து நிறைய பேத்துக்கு ஸ்டூடெண்ட்க்கு கைட் பண்ணலாம் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக சொந்தமாக ஒரு கடையை ஒன்று வைக்கலாம் ஜிம் ஒன்று வைக்கலாம் ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா பெண்கள் அந்த ஊரில் இருக்கறவங்க நிறையா பேற்றுக்கு வேலைவாய்ப்பு இதில் கிடைக்குது அப்படிங்கும் போது இது ஒரு நல்ல விஷயந்தான்